நான் இன்னும் முயற்சி செய்யாத உணவு ஆனால் கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய உணவு எனக்கு மிகவும் பிடித்தமான உணவு அப்படின்னு சொல்லும் பொழுது அர்ஸ் அரிசியில் செய்யக்கூடியது துவய மாவுன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் பாட்டி அது செஞ்சு கொடுப்பாங்க அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஆனால் அதை செய்யணும்ன்னு ஆசைப்படுவேன் ஆட்டியெலாம் ஆட்டிவிடுவேன் அது அந்த வாணலியில் விட்டு மணல் மணலாக பிரிக்கிறது வரைக்கும் அது செய்வது அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை கை வலி எடுத்துவிடும் அந்த மணல் மணலாக வரணும் அது மணல் மணலாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு சர்க்கர போட்டு செய்யலாம் அல்லது காரம் போட்டு தாளிச்சுக்குலாம் அப்படி செஞ்சால் ரொம்ப அதாவது சாப்பிடும் போது மென்று மென்று ருசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும்